இந்தியாவில் வந்து சத்குரு வந்து ஒரு பெரிய யோகா குருவில் வந்து அவர் ரொம்ப மிகப்பெரியவர் அவர் வந்து நிறையா யோகாசனம் வந்து சொல்லிக்கொடுப்பாரு அவர் ஒன்று ஒன்றும் சொல்லும்போது இது வந்து எதுக்காக செய்கிறோம் அதில் அதனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிக்கொடுப்பாரு அவர் பண்றது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அவர் சொல்கிற யோகாவலாம் வந்து நம்மளும் வந்து டெய்லியும் செய்யணும் நம்ம வந்து டெய்லி அதை வந்து ரொட்டின் ஆக்கணும் அந்த மாரி நமக்கு வந்து ஒரு ஹாபிட் வரும் அவங்க பண்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கும்